நான் வந்து முதல் முதல்ல சென்னைக்கு போகும் போது அங்கே வந்து வீடு எடுத்து தனியாக செய்யும்பொழுது ஃபர்ஸ்ட்டு நான் செஞ்சதுன்னு பார்த்தா தோசை சுட்டேன் அங்கே ரே சென்னையில் வந்து ரெடிமேடு மாவோடு விற்குவாங்க அதனால வந்து தோசை சுட்டு சட்னி வந்து என்ன பண்ணுவோனால் வீட்லருந்து மாவு சட்னி மாவு அரைச்சினு வந்து சட்னி கரைச்சி இது தான் என்னோடய முதல் அனுபவம் அதுக்கப்புறம் சே செஞ்சதெல்லாம் பாத்தீங்கனா ரைஸ் செய்வோங்க புளியோதரை இது நாம் ஓனாக செஞ்சது நாங்கள் பேச்சுலராக இருக்கும் போது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து நாங்கள் ரூம்மேட்ஸ் தங்கும் போது பிரியாணி செய்வோங்க மாதத்துக்கு ஒரு நாள் வந்து சிக்கன் பிரியாணி செய்வோங்க அதில் ஒருத்தர் வந்து பாய் இந்தாப்படி கூட முஸ்லீம் சமூதாயத்தை சேர்ந்தவரு முஸ்லீம் ஒருத்தர் இருந்தாப்பிடி ஃப்ரெண்டு அவரு வந்து பிரியாணினால் நல்லா செய்வார் மாதத்துல ஒரு நாள் வந்து சிக்கன் பிரியாணி செய்வோம் மீதி நார்மலாக டெய்லியும் வந்து ஒயிட் ரைஸு சாம்பார் பொரியல் டெய்லியும் இருக்கும் சீவு நாங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறனால ஷிப்ட்டுக்கு தகுந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க வந்து ரெகுலராக செஞ்சுருவாங்க ஏன்னால் சாதம் மிச்சம் வெஸ் னா கூட புளியோதரை லெமன் சாதம் அது மாதிரி செஞ்சுருவாங்க மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பிடிச்சது வந்து மட்டன் பிரியாணி பிடிக்கும் மட்டன் பிரியாணி எப்போது இது பண்ணுவாங்கனால் மாதத்துல ஒரு நாள் சிக்கன் பிரியாணி எப்பயாவது வருஷத்துல ஒரு நாள் ஏன்னால் அஞ்சு பேருக்கு செய்யணும் இல்லைனா அதனால் வந்து மட்டன் எடுத்து மட்டன் பிரியாணி செய்வோங்க அதை மாரி மட்டன் கிரேவி பிடிக்கும் அப்படியே சென்னையில் இருக்கிறனால வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து பீஃப் ஃப்ரைஸு சாப்பிடுவோங்க ஏன்னால் அங்கே மேக்ஸிமம் ஃபாஸ்ட் ஃபுட்டு இருக்கும் அதனால் வந்து பீஃப் ஃப்ரைஸு அங்கே சாப்பிடுவோங்க நம்ம வீட்டில் சமைக்கணுன் பார்த்தா பீஃபும் வராது இது பன்னிக்கறியும் வராது மேக்ஸிமம் நாங்கள் மட்டன் சிக்கன் மட்டன் தான் கோழிக்கறி ஆட்டுக்கறி இது மட்டும் தான் மாதத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி கோழிக்கறி பிரியாணிக்கும் எப்பயாவது ஒரு வாட்டி வந்து ஆட்டுக்கறி பிரியாணி இருக்கும் மீதி நார்மலாக வந்து சப்பாத்தி அதிகம் இருக்கிறதுலே சப்பாத்தி வந்து மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் சப்பாத்தி தான் இருக்கும் நைட்டில் எப்பயாவது ஒரு வாட்டி தான் நைட்டில் ரைஸ் இருக்கும் மீதி மற்ற நாளில் வந்து சப்பாத்தி தான் சப்பாத்தி தான் எங்களோடய ஃபேவரெட் சப்பாத்தி தக்காளி சட்னி மேக்ஸிமம் நைட்டில் இது தான் ஃபேவரட்டாக நம்மளுக்கு பிடிச்சது